பறவை பறக்கும்போது எப்படி அடையாளம் காண்பிர்கள் என்றால் அவைகளின் கலர் ஒன்று கலர் மற்றொன்று அவைகளின் மூக்கு சில பறவைகளின் மூக்குகள் சிறிதாகவும் இருக்கும் பெரிதாகவும் இருக்கும் மற்றொன்று கால்கள் கால்கள் நீளமாகவும் குட்டையாகவும் இருக்கும் மற்றொன்று பறவைகளின் நிறம் அல்லது பறவைகளின் இனம் இவை இவை வைத்து அடையாளம் காணலாம்